நாங்கள் அதிகமாக சமைக்கும் போது வந்து ஜாலியாக வந்து எல்லாரும் ஜாலியாக ஒன்றா சேர்ந்துதான் எல்லாம் சமைப்போம் சமைக்கும் போது எல்லாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து நாங்கள் எதிர் எதிர்பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணமாட்டோம் ஜாலியாக விளையாண்டுட்டே அதைப்பண்ணிரனும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிருவோம் விளையாட்டுத்தனமா பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணி நாங்கள் முடிச்சிடுவோம் நிறையாப்பேத்துக்கு இந்தமாதிரி நாங்கள் பண்ணிக்கொடுத்துருக்கோம் இப்போது மழை வந்த அப்போக்கூட எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் நிறைய வந்து ஃபுட் வந்து கொடுத்துருக்கோம் அது சமைக்கும் போது நம்மளுக்கு என்னன்னா விறகு அடுப்பில் தான் ஃபஸ்ட்லாம் சமைச்சிட்ருந்தோம் இப்போ வந்து நாங்கள் கேஸ்ல வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அடுப்பில் வந்து இப்போது பண்ணிக்கிட்ருக்கோம் அது எவ்வளவு வந்து நாங்கள் டிஸ்ட்டிபூட் பண்ணன்னு தெரியலங்க அது நிறைய வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம்லங்க நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அது சீக்கிரமாக நாங்கள் குக் பண்ணி எல்லாத்தையும் பார்சல் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்கள் டிஸ்ட்டிபூட் பண்ணோம்